நாங்கள் இப்போ சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்து கிளம்பிட்டோம் ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து வரப் போகிறோம் டிரெயின்லேருந்து அங்கே சேலத்துலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு வந்து பாத்திங்ன்னா அங்கே மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போறதுக்கான ஆட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஏற்படுத்தித்தாங்க ஏன்னா நாங்கள் கொழந்தைய எடுத்துட்டு வர்றதுனால போகிறத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறோம் இல்லை அது கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அவங்கள அங்கேயே வந்து பாத்திங்ன்னா இருக்க சொல்லுங்கள் இப்போ தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ரயில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆட்டோ வெச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது வண்டி வெச்சிருந்தாலோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தா திடீர்னு கிளம்புறதுனால எங்களால் எதுவுமே வந்து முன்னாடியே ஏற்பாடு வந்து செய்ய முடியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வெச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் சொன்னாங்க சொன்னிங்கன்னா எங்களுக்கு வந்து வந்துட்டு போகிறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்குன்னு சொல்லிக்கோங்களேன் அஞ்சு மணி இல்லைனா அஞ்சரை மணி அதுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா ட்ரெயின் வந்து அந்த டைம் தான் போகுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சுன்னா கூட அவங்கள அங்கேயே வந்து நிற்க சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணியிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் இப்போ கொழந்தைங்க இல்லைன்னா கூட நாங்கள் எப்படியாவது வந்துடுவோம் கொழந்தைங்க இருக்கிறதுனால அது கூட்டிட்டு வர்றத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ இல்லைன்னா ஒரு வண்டி மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்க காசை பற்றி பிரச்சனை இல்லை எவ்வளோனாலும் நாங்கள் வந்து தந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இல்லைன்னா கார் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணித்தாங்க